ம் சார் சார் நாங்கள் சிவகங்கையிலருந்து பேசுகிறோம் கைட் தானுங்களே நீங்கள் ஹலோ ம் இந்த இது கற்பக விநாயகர் கோயிலுக்கு நாங்கள் போவணும் சார் அது கொஞ்சம் அது நீங்கள் தான் கைட் பண்ணனும் கோயிலில் அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிக் காட்டணும் சுற்றிக் காட் ம் ம் காட்டிவிட்டு அங்கே சரி ஓகே சார் ஒரு ஒம்பது மணியை போல் வந்துருவோம் சார் சரி எட்டு மணிக்கு வரலாமா எட்டு மணிக்கு ஆ ஓகே சரி சார் அந்தமாதிரி வந்துடுறோம் நாங்கள் ஆ நீங்கள் கோயில் ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றிக் காட்டிவிடுங்க சுற்றிக் காட்டிவிட்டு கொஞ்சம் சாப்பாடு நல்ல ஒரு ஹோட்டலாக இருந்தால் அங்கே அழைச்சிட்டு போயிவிடுங்க சார் பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் அங்கே இருக்குங்களா நல்ல ஹோட்டல் இல்லை ஏன்னா ஆ சரி சாப்பாடு கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணாத ஹோட்டலாக இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு அது கொஞ்சம் ஒத்துக்காது

ஹைஜீனிக்காக இருக்கும்ல சார் ஆ ஆ அதுங்க அதுக்கு சரி சார் அதுக்காக தான் பார்த்தேன் நாங்கள் வந்து சிவகங்கையிலருந்து வரணும் எப்படியும் நீங்கள் சொல்றதுக்கு ஏழ்ரைக்குள்ளே வந்துருவோம் கண்டிப்பாக ஏழ்ரை எட்டு ரீச் அதுக்குள்ளே ரீச்சாயிவிடுவோம் ஆமாம் ஆமாம் பார்த்துட்டு சுற்றிப் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் எதாவது இடம் இருந்தாலும் கொஞ்சம் காமிங்க காமிச்சிவிட்டு நாம லன்ச் சாப்பிட்டு வரணும் சார் அதான் அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் கைட் பண்ணனும் அதனால் அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கறமாதிரி பார்த்து

சரி சார் நாங்கள் நாங்கள் நாங்கள் காரில் தான் வரோம் ஒரு அஞ்சு பேர் வரோம் அஞ்சு பேர் வரோம் பார்த்துக்கங்க சார் நீங்கள் ஓகே சார் நாங்கள் நீங்கள் சொன்னமாதிரி கரெக்டாக அந்த ஏழ்ரையிலருந்து எட்டுக்குள்ளே வந்துறோம் சார் நீங்கள் அழைச்சிட்டு போயிவிடுங்க ஆ கால் பண்ணுறேன் சார் ஓகே ஆ ஓகே ம் தேங்க் யூ சார்